இப்போ வந்து திரைப்பட கலைஞர்கள் பற்றி கூறத்துலா வந்து மோஸ்ட்டாக வந்து போலியாக தான் இருக்கும் இப்போது நார்மலாக வந்து பொதுமக்களுக்கே வந்து அது இந்த இப்போ வந்து ஒருத்தவங்க பொதுவாவே ஒரு ஒரு மக்கள் வந்து நல்லா வளர்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கலே வந்து அவங்களை வந்து அவங்களை பற்றி காசிப்ஸ் அதை மாதிரி பேசுவாங்க அவங்க ஒரு லெவெல்க்கு போனதும் இ இதுவே இன்னும் அதிகமாக திரைப்பட கலைஞர்களுக்குலாம் இன்னுமே அதிகமாக இருக்கும் ஏன்னால் வந்து அவங்க ஃபேமஸ் ஆக ஆக வந்து அவங்களை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ண தான் பார்ப்பாங்கலே அவங்களை பற்றி பேச நிறையா வர விஷயோலா வந்து அது வந்து உண்மையாலா இருக்காது அது வந்து மோஸ்ட்டாக வந்து போலியாக தான் இருக்கும் அது அவங்க ஃபேமஸ்சாக ஆகிறாங்க அப்படின்றது அது ஒரே காரணத்தினால தான் வந்து அவங்க வந்து அந்தமாதிரி காசிப்ஸ்னால அவங்க அவங்களை இது ரொம்ப போலியாக பேசிட்டு இருக்காங்க ஃபாட்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வந்து போலியாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக அதான் ரொம்பவே போலியாக தான்